தோட்டக்கலை வந்து எனக்கு ரொம்பவும் பிடிச்சதுன்னு சொல்லலாம் தோட்டம் ஃபுல்லாக செடி மரம் கொடி இதுமாரி வளர்த்து அந்த மரத்தில் வந்து இந்த பறவைகள்லாம் வரது பறவைகள் இனம் அழியுது பறவைகள் வரணுங்கறது தான் என்னோட மெய்யி மேக்ஸிமம் பாய்ண்ட்டு அந்த பறவைகள்லாம் வந்து அந்த தோட்டமே கலகலன்னு குயில் கூவுறது இதெல்லாம் எனக்கு ரொம்ப புடிச்சது அண்ட் அப்புறம் மரத்து நிழல் மரத்தோட கா காற்று இயற்கையான காற்று இதையெல்லாம் எனக்கு ரொம்ப ரொம்ப ரொம்ப இஷ்டம் அதனால் தோட்டக்கலைங்கறது செ எனக்கு பிடிச்சமான எல்லா இடத்துலையும் இருக்கிற டிஃப்ரண்ட் டிஃப்ரண்ட்டான மரங்களெல்லாம் வளர்க்கணும் அதை இங்கே வெ அதுவும் நம்ப நாட்டில் நம்ப ஊர்ல நம்ப வீட்டில் வளர்க்கணுங்கறது தான் எனக்கு ரொம்ப ஊக்குவித்ததே என்ன தோட்டக்கலையேல்ல ஈடுபட ஊக்குவித்ததே இந்த அழகான மரங்களை வளர்த்து இயற்கையான காற்றலாம் நம்ப வாங்கிட்டு ரொம்ப சந்தோசமாக இருக்கனும் அப்படிங்கறதுதான் நம்ப இப்போ வந்து சாலை போடுறாங்கனு இருக்கறம் சாலை ஓரத்தில் இருக்கிற மரத்தை எல்லாத்தையும் வெட்டிடுறாங்க அப்படி எதுவும் நடக்கக்கூடாது அதனால் நம்ப மரம் வளர்த்தா நமக்கு நல்லது அப்போ ஆளுக்கொரு வீட்டுக்கு ஒரு மலம் ம மரம் வளர்ப்போம் அப்படிங்கிறமாரி எங் எனக்கு தோட்டக்கலையில் ஈடுபாடு வந்துச்சு அதனால் நான் தோட்டக்கலையில் தோட்டக்கலையை தேர்ந்தெடுத்தேன்